விவசாயம் தான் நம்மளுடைய முதல் வேலை அந்த விவசாயம் இருந்தால் தான் நம்ம சமைக்க சமைச்சு சாப்பிட்லாம் அந்த அரிசி விவசாயிங்கள் விதைக்கிறதுனால தானே விவசாயிகள் விதைக்கிறதுனால தான் அந்த அரிசி நமக்கு வருது அந்த அரிசி இருந்ததுனால நம்ம சமைச்சு சாப்பிட முடியும் தண்ணீர் இல்லா தண்ணீர் தண்ணி இல்லாமல் இரு தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது விவசாயிகள் எல்லாம் விவசாயிகள் தான் நமக்கு முதல் சா முதல் வேலைக்காரர்களே விவசாயம் என்பது தான் முதல் வேலை என்பது தான் அதனுடைய உங்கள் நம்மளுடைய ஆலோசனை அந்த விவசாயிகள் இருந்தால் தான் எந்த ஒரு எந்த ஒரு விவசாயமும் செயல்பட முடியும் நெல் விதைக்கிறது நெல் நெல் விதைத்து அறுவடை செய்து அதை களை எடுப்பது அது தான் விவசாயிகள்ங்கிறது நம்மக்கூட விவசாயி எனக்கு விவசாயமும் ரொம்ப பிடிக்கும் விவசாய வேலை என்பது நம்மளுடைய முதல் வேலையாகும் அந்த விவசாயம் தான் நமக்கு தேவையான உணவுகள் தேவையான பொருள்களை எல்லாம் விவசாயிகள் விதைப்பதால் தான் ஒரு பூக்கள் ஒரு பழங்கள் இதெல்லாம் விவசாயிகள் மூலமாக தான் வருது அதான் விவசாயி தான் நமக்கு அதிகமாக தேவையே விவசாயம் பற்றி விவசாயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விவசாயம் விவசாயம் இல்லைனா மக்கள் மக்கள்கள் அதிகம் வாழ்வதில்லை பா பாதி மக்கள் விவசாய விவசாயத்தை நம்பி தான் வாழ்கின்றனர் இந்த விவசாயம் இல்லையென்றால் மக்கள்கள் அதிகமாக மழியப்படுகின்றன இந்த வி வேலை வெளி வேலைகளை விட விவசாய வேலைகள் தான் அதிகம் தேவையானதாக நமக்கு உள்ளது அந்த விவசாய வேலைகள் இருந்தால் தான் நம்மளுடைய ஆ நம்மளுடைய ஆலோசனைகள் நம்மளோடைய ஆலோசனைகள் ஒரு இடத்துக்கு போனாவே விவசாயம் தான் அதிகமாக இருக்கா என்பது கேட்குறார்கள் இப்போ நம்ம நம்மளுடைய வீட்டில் ஒரு அறுவடை மிஷின் ஒரு நெல் மிஷின் எல்லாம் இரு இரு இருந்தால் விவசாயம் விவசாயம் தான் அதிகமாக மக்கள்களுக்கு விவசாயம் தான் ரொம்ப பிடிக்கும் அந்த விவசாயம் என்பது தான் அந்த விவசாயம் இல்லை என்றால் மக்கள்கள் சாப்பிடவும் முடியாது அந்த விவசாயிகள் விதைக்கின்ற நெல் அறுவடை செய்து நெல் விதைத்து அதை அதை எடுத்து ந ந ந நடுவதன் மூலம் தான் நடுவதன் மூலம் அறுவடை செய்து நமக்கு நிறைய நெல் நெல் கொடுப்பதுதான் கொடுப்பதற்கு விவசாயிகள் அதில் அதில் தீர்மானமாக இருந்து அதை நல்ல ஒரு செழிப்பாக பயன்படுத்தினால் தான் அந்த நெல் நிறைய கொடுக்கும் இந்த நெல் அறுவடை செய்து அது நமக்கு அரிசியாக மாறி அரிசி கொடுப்பதன் மூலம் நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் அந்த அரிசி இல்லை என்றால் சமைத்து சாப்பிட முடியாது மக்கள்கள் அதிகமாக அழிவதன் மூலம் அழிவு அழிவதாக உள்ளது இதை தான் மக்க மக்களுக்கு விவசாயம் என்பது தான் அது ஒரு ஒரு உயிராக உள்ளது விவசாய வேலைகள் அதிகமா வெளி வேலைகள் இல்லாமல் விவசாய வேலைகள் தான் அதிகமாக தேவைப்படுகிறது இது போல் விவசாயம் என்பது தான் விவசாயம் என்பது தான் நமக்கு முக்கிய ஆலோசனைகளை தரும் முக்கியமாக விவசாயம் தான் நமக்கு தேவையான உணவுகளையும் தரும் என்பது தான் விவசாயம் எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விவசாயம்